இப்போ இந்த காலத்தில் பெண்கள பார்த்திங்கன்னா எஜிகேஷன்ல ஜாப்ல டிரான்ஸ்போர்ட்டில எல்லாருமே ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஆனால் அதுக்கான ஒத்துழைப்பு கவர்மெண்ட் கிட்டேலேந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை ஆனால் இது அவங்க இது கொ இது கொஞ்சம் இம்ப்ரூ இம்ப்ரூ பண்ணாங்கன்னா பெண்கள் இன்னும் தைரியமாக வெளில வருவாங்க ஆனால் அவங்க வந்து முக்கியமாக எதுக்கு பயப்புட்றாங்கன்னா வெளில வந்தால் ரேப்பு ரேப்புக்கு செயின் செயின் அறுத்துவிடுவாங்க அதுக்காக தான் பயப்புடுறாங்க ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட்டு எடுத்து பார்த்திங்கன்னா நிறையா பெண்கள் எல்லாம் பயம் கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுறவங்களாம் வெளியே வந்து அவங்கவுங்க வேலையை அன்றாட வேலையை கரெக்டாக செய்வாங்க இப்பக்கி இப்பதிக்கு எஜிகேஷனில் பார்த்திங்கன்னா அவங்க தான் நம்பர் ஒன் ஸ்டூடண்ட்டாக இருக்காங்க மார்க்கும் நல்லா மார்க் எடுக்குறாங்க அதுக்கப்பறம் இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லலாம் நிறைய பேர் பெண்கள் தான் இருக்காங்க நம்ப நிர்மலா சீத்தாராம் அவங்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அப்புறம் அந்த காலத்தில் அந்த ஸ்பேஸுக்கு போனவங்க கல்பனா சாவ்லா இந்திரா காந்தி இவங்களாம் பெரிய பெரிய தைரியமானவங்க அப்போலாம் அயர்ன் லேடியாக இருந்து நிறையா விஷியத்தை சாதிச்சாங்க அதுக்கப்பறம் நகையில் பார்த்திங்கன்னா பெண்கள் அந்த ஒரு நகை போடணும்னு அந்த ஒரு ஆர்வமாக இருக்காங்க ஆனால் அது கொஞ்ச கொஞ்சம் தவிர்த்துவிட்டு வந்தாங்கன்னா பரவால்ல நகை போடணும் வெளில போனால் நகை போட்டுன்னு போகணும் நல்லா அழகாக போகணும் அந்த அந்த இதுல எல்லாம் பாதி பெண்கள் அதுலயே டைம்மு டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அதை கொஞ்சம் குறச்சிக்கினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்ட்டியாக இருக்கலாம் அதுக்கப்பறம் நிறைய எக்ஸைஸ் எல்லாம் செய்யணும் ஒருத்த ஒருத்தவங்க வீட்டில வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது நம்மளுக்கு இந்தந்த பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு உடம்பு விழுந்துட்டுது நம்மளுக்கு இந்தந்த நோய் இருக்கு அதெல்லாம் எதையும் பாக்க கூடாது நம்பளுக்கான உடற்பயிற்சி எல்லாம் கரெக்டா செஞ்சி நம்பளுக்கு நம்ப எந்தெந்த இதில் திறமையா இருக்கோமோ அதில் ஆர்வம் செலுத்தி அதுலருந்து வெளியே வெளியே வந்து நம்பளோடைய வேலையை கரெக்டாக பார்க்கணும் எதுக்கும் பயப்புடக்கூடாது தெ தைரியமாக இருக்கணும் பெண்கள் எல்லாம் இந்த காலத்துலாம் அது அதுவே ஃபாரின்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா பெண்கள்லாம் இதை பற்றி க க கவலையே பட மாட்டாங்க நம்ப வேலையை நம்ப நம்ப நம்ப தான் பார்க்கணும் நம்ம வந்து மற்றவங்க சொல்லுறதுன் கேட்க கூடாது அப்படின்னு இருப்பாங்க வெளி நாட்லலாம் இப்போ நம்ப இங்கேயும் அத மேரி எல்லாம் ஃபாலோ பண்ணும் அது அதுக்கப்பறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா இப்போதிக்கு டீச்சர்ஸ் தான் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க ஆனால் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் டீச் அதிகமாக இருக்காங்க அதமாரி எல்லா துறையிலும் அதமாரி தான் ஆண்களை விட பெண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க ஸ்போர்ட்ஸுல பார்த்திங்கன்னா பி பிவி சிந்து அவங்க நல்லா விளாடுறாங்க பேட்மிட்டனு செட்டில் கார்க்கு அதெல்லாம் அதெல்லாம் இப்போ வந்து நம்ப ஒலிம்பிக்லலாம் நிறைய பேர் ப்ரைஸ் வாங்கிருக்காங்க